வணக்கம் ஐயா எனது பெயர் திவ்யா நான் கடந்த ரெண்டு வருடங்களாக உங்களோட கேஸ் கம்பெனியில் தான் புக் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஒரு இப்போ நீங்கள் புக புதிதாக ஒரு செயலியை ஆன்லைன் கா ஆன்லைன் செயலி அறிமுகப்படுத்திருக்கிங்க இது ரொம்ப உபயோகமாக இருக்கு எனக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட போய்விட்டு கேஸ் நம்பர் போட்டு பண்ணுறதுக்கு இதுக்கு நான் மொபைலில் உட்காந்தா இடத்துலே நான் எல்லாமே முடிச்சிடுறேன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த செயலியில பார்த்திங்கனா எனக்கு ரெட் அலார்ட் மாரி ஒன்று காட்டுது அதாவது கேஸ் தீர்ந்து போகறது ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கே கேஸ் எவ்வளோ மாதங்கள் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு அது ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை ஒலி எழுப்புறதும் இன்னும் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அது எனக்கு இன்னும் இந்த செயலி பிடிக்குறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கு அதே மாரி கரெக்டான டைம்மில் கேஸ் டெலிவரி பண்ணுறீங்க அதுக்கும் நன்றிகள் உங்களோட கேஸ்க்கான அமௌண்ட்டும் பார்த்திங்கனா கரெக்டான அமௌண்ட்டாக இருக்கு அதுக்கும் நன்றிகள் நீங்கள் மேம்படுத்தணுன்னு பார்த்திங்கனா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாரி நோட்டிஸ் வருது இத ஒரு அழைப்புமாரி வருது அது வந்து வேண்டான்னு தோணுது ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு மாதிரி கேஸ் எரிப்பாங்க இந்த செயலி பார்த்திங்கனா எப்படி இருக்குன்னா ஒரு இப்போ ஒரு மூணு மாதம் ஒரு பயனர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த மூணு மாதம் மட்டுமே அவர் யூஸ் பண்ண போகறதில்ல அப்புறம் எதுக்கு அந்த எச்சரிக்கை ஒலி வரணும் அந்த மாரி ஒரு எச்சரிக்கை ஒலி வேண்டான்னு தோணுது இப்போ ஒரு ஒரு மாதம் ஒரு சிலருக்கு அவங்க வீட்டில் சமைக்குறதை பொறுத்து தான் வந்து இந்த கேஸு காலி ஆகும் ஸோ அதனால வந்து அந்த எச்சரிக்கை ஒலி மட்டும் இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய ஆன்லைன் இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கு அதே மாரி முன்பதிவு பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் உங்களோட ரெஸ்பான்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக இருக்கு அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் அதே மாரி மக்களை ரொம்ப அலைக்கழிக்காம இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்க்குறோம் இப்போ ஒரு இதை அனுப்புறிங்கனா அந்த ஓகே அதற்கான மறுபடியும் ஒரு ஒரு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அதற்கான கேள்விக்கேட்குறப்போ ஒரு சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது அந்த சரியான பதில் இருந்துதுன்னா இன்னும் நல்லா இருக்குமேன்னு நினைக்குறோம் அதை அதர்வைஸ் வந்து இப்போ இந்த முன்பதிவு பண்ணுற முறைங்கிறது ரொம்ப நல்ல முறையாக இருக்கு யூஸரும் பயனரும் ரொம்ப இந்த அனுபவத்தை விரும்புறாங்க இன்னும் நிறையா மேம் இந்த மாதிரி செயலி மூலியமாக இன்னும் மேம்பட்டு வரணுங்கறது என்னோட விருப்பம்